கிருஷ்ணகிரி மாவட்டத்தின் முக்கிய விவசாயப் பொருட்கள் மட் அப்படின்னு பார்த்திங்கன்னா அது வந்து விவசாயத்தில் விளையக்கூடிய உரங்கள் பார்த்திங்கன்னா நெற்பயிர் அப்புறம் ஆரியா சோளம் கம்பு அந்த மாதிரி நிறைய விளைகிறாங்க அதில் வந்து அதை வந்து அதை வந்து அறுவடை செய்யும்போது எல்லாேரும் உழைச்சு கஷ்டப்பட்டு அறுவடை செஞ்சு அவங்க இது வயிற்றுக்காக சம்பாதிக்கிறாங்க அதுவும் நம்ம சாப்பிட்டா நம்மளுக்கு உடம்புக்கு ஹெல்த்தியாக இருக்கும் அது வந்து அதுவும் இல்லாமல் நம்ம வந்து விவசாயம் அப்படின்னு சொன்னால் அது வந்து அந்த பஸ் அது வந்து ஏர் ஓட்டி அந்த மாதிரியெல்லாம் சேறை போட்டு அந்த மாதிரியெல்லாம் பண்ணி அவங்க கா நெல் விளஞ்சி அதில் வர ச வருமானத்தில் தான் அவங்க விவசாயமே பார்க்கறாங்க நாம்ளும் அந்த விவசாயத்தில் விளையிற பொருட்களெலாம் சாப்பிட்டு நாமளும் உடம்ப தே ஹெல்தியாக இருக்கும் அதனால் விவசாயம் வந்து எல்லாேரும் செய்கிறது நல்லது